நான் வந்து எப்போதுமே தைரியமாக இருப்பேன் என்னை வந்து எதாவது நீ தப்பு பண்ணிட்டேன்னு வந்து என்னை வந்து கேட்டால்கூட நான் வந்து தைரியமாக தான் இருப்பேன் பயப்படவே மாட்டேன் எந்த ஒரு காரணத்துக்கு கொண்டும் என்னை வந்து கேட்டாங்களான்னால் நான் வந்து பயப்படவே மாட்டேன் ஒரு வேலை செய்ய போகிற இடத்துலக்கூட கேட்பானுங்க எதாவது ஒரு பிரச்சனை பண்ணியிருந்தாக்கூட அதை வேணுன்னு கேட்டால் கூட நான் வந்து பயப்பட மாட்டேன் தைரியமாக துணிஞ்சு நிற்பேன் ஆனால் ஒரு சில நேரத்தில் எங்கள் பாட்டி இறந்ததுனால வந்து கொஞ்சம் பயப்படுகிறேன் பலவீனம்னால் கொஞ்சம் நினைக்கும்போதே கொஞ்சம் பயமாக இருக்குது அந்த நேரம் மாத்ரம் அழுகிற சோகமாக இருக்கும் அந்த நேரத்தில் மாத்ரம்